நாங்கள் வெள்ளாடு வளர்க்கறோம் வெள்ளாட்டுக்கு பூஸா வைக்கிறோம் அப்புற மேது இன்னு கம்பு கஞ்சி இருக்கு கஞ்சியோட இதை கொடுக்கறோம் அய்யோ கீரை தெ பில்லு கொடுக்கறோம் வைக்கோல் வைக்கோல் பில்லு கொடுக்கறோம் அதா அதுக்கப்புறோம் தழை தழை கொடுக்கறோம் தழை வந்து இது கோண புளியங்காய் தழை கொடுக்கறோம் கசக்கசா தழை கொடுக்கறோம்